ஆ சொல்லுங்கமா

ம் சரிமா நல்ல விவசாயம் நல்ல தொழில் தான் இது மஞ்சள் வந்து தை மாசம் வந்து தை மாசம் அறுவடை பண்ணணும்மா அதுக்கு தகுந்த வைகாசி மாசத்தில் நம்ப வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் வைகாசி மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதிலயே வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து நிலய நிலத்த வந்து முதல்ல சுத்தமாக உழவு வந்து நல்ல சரி பண்ணிடணும் முதல்ல நல்ல ஆழமாக ரெண்டரை அடி மூணடிக்கு நல்ல ஆழமாக சரி பண்ணிடணும் நல்லா நல்லா உழுதுடுங்க நல்ல இயற்கை உரமாக போடுங்க நல்ல நம்ம தேவை இல்லாத வந்து பூச்சிக்கொல்லிலாம் அடிக்க தேவை இல்லை இயற்கை உரமாக நல்ல எரு கொட்டி நல்ல மக்க வைத்ததை வந்து நல்லா சரிபடுத்தி வைக்கணும்

ம் ஆ நம்ம எந்தளவுக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து உழவு நல்லா சரிபடுத்தறோமோ அந்தளவுக்கு நான் வந்து அதனுடைய கெழங்கு வந்து நல்லா இறங்கணும் நம்ம வந்து அதனுடைய கெழங்கு வந்து நல்லா நம்மனுடைய ஒரு கெழங்கே பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஸைஸ் அளவுக்கு இறங்கணுங்க அந்தளவுக்கு நம்ம தயார்படுத்தணும் நிலத்த உழுதுட்டு வைகாசியினுடைய வைகாசி பட்டத்தில் போட்டாலே நல்ல விளைச்சல் வரும் வைகாசியில் நீங்கள் போட்டீங்கன்னால் தை மாசத்தில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் தை மாசத்தில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு பிறகு மஞ்சள் நிறைய ரேட் விற்கிதுமா நம்ம இப்போதிக்கு இப்போது அதுதான் உருண்ட மஞ்சளும் விராலி அந்த மஞ்சள் போடலாம்மா நல்லா இருக்குங்க வேறு இடத்துல நார்மலாக நாட்டு மஞ்சள் போட்டா எப்படிங்க ஆ இருக்குங்க நீங்க எது போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த ஆ

ம் ஆ ஆ ஆ இருக்குங்க ஆனால் மேக்சிமம் வந்து நம்ம வந்து சரியாக வந்து தண்ணி கரெக்ட்டாக வந்து வாரத்துக்கு ரெண்டு டைமும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும்னால் இன்னும் நல்லா இருக்குங்க சொத்தல் ஆகாமல் இருக்கும் புழு பூச்சி அண்டாமல் இருக்கும் மேக்சிமம் நம்ம இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தினால் போதும் நல்லா அதில் வந்து எந்த ஒரு பூச்சியும் நம்மளுக்கு அண்டாதுங்க பூச்சி அண்டாமல் பார்த்தோம்னாலே நம்ம நல்ல விளைச்சல் வருங்க இல்லைங்க எப்படி ஏற்கனவே பயன்படுத்துறீங்க சொல்லுங்க

ம் ஆ ஆ

ம் ம் வெரிகுட் நல்ல நல்ல முறைங்க ஆ இப்படிதாங்க இருக்கணும் கண்டிப்பாக சூப்பர் நல்ல அருமையான விஷயம் இப்டி செஞ்சால் தான் நம்பளுக்கு வந்து மண்ணுக்கும் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் வரக்கூடிய அந்த விளைச்சலும் நல்ல பாதுகாப்பாக இருக்குங்க நல்ல ஐடியாங்க மஞ்சள்லாம் வந்து நல்ல ஒரு அருமையான விவசாயங்க அதுலால நல்ல நம்மளுக்கு வரும் வருமானம் கிடைக்குதுங்க நம்மளுடைய தேவைக்கு நல்ல அதை பயன்படுத்திக்கலாம் நம்ப அது இருக்க இருக்க நம்மளுடைய தேவைகள் அதிகமாக தான் ஆகிட்டுருக்குதுங்க நல்ல வருமானம் பெறலாம் நம்ப ஆ ஓகே தேங்க்யூங்க